ஹலோ ஹலோ சரிங்க ஆ சரிங்க இப்போ சி ஆ இப்போ அதாாவது ரொம்ப தூரமாவும் இருக்கிறதே இருக்குது கொஞ்சம் சிட்டிக்குள்ளே இருக்கிறவுந்தே இருக்குது உங்களுக்கு சிட்டிக்குள்ளே வேணுமோ கொஞ்சம் அவுட்டரில் வேணுங்களா அவுட்ரில் சரி அவுட்ருலட்டு அங்கே வந்து சதுரடி பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஆயிரூபா ரெண்டாயிர ரூபா பக்கம் போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து எப்படி ஃபுல் கேஷ் ரெடி கேஷ் கொடுத்து வாங்க போகிறீங்களா இல்லை இஎம்ஐவில் வாங்க போகிறீங்களா ரெடி கேஷே கொடுத்துக்குறீங்களா ஆ சரிங்க உங்களுக்கு எத்தனை சதுரடி வேணும் ஆஹா பத்து சதுரடியெலாம் வாங்க முடியாதுமா ஒரு ஆய அரை மனை ஒரு மனை ரெண்டு மனை அந்த மாதிரி தான் வாங்கணும் அது வந்து ஆயிரத்தி இரநூறுவா தான் நாங்கள் பிரிச்சுருக்கோம் மனை ஆயிரத்தி இரநூறு சதுரடி ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி அப்படி ரெண்டு மனை வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டுதே சேர்த்து வாங்கிக்கிலாம் அந்த மாதிரி போ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அதில் அரை மனை வேணுன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடி வரும்மா அப்போ ஆ ரெண்டு மனை ஆ சரிங்க அப்போ ரெண்டு மனை போட்டுக்கலாங்களா நீங்கள் வந்து இடம் வந்து நேரில் பார்க்குறீங்களா பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா இல்லை உங்களுக்கு என்னெனான்னா முன்னாடி எந்த பக்கம் வாசல் வச்சு எல்லாம் நிலம் வேணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டிங்கள் இல்லை வடக்கு கிழக்கு தெற்கு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல இப்போ நீங்கள் அது பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் வாசல் வச்சு உங்கள் ராசிக்கு இதாக்குன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் அந்த மனையாக நாங்கள் காமிப்போம் நீங்கள் அதில் எது பெஸ்டாக இருக்குன்ன செலக்ட் பண்ணிகிட்டு கூட நீங்கள் அமெளண்ட் ஃபஸ்ட்டு டோக்கன் அட்வான்ஸ் போட்டுருக்கங்க அதுக்கப்புறம் பத்திர பதியிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் கேஷ் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நாள் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் நாங்களே காரெலாம் அனுச்சுவுட்ருவோம் நீங்கள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த வாசல் வச்சு இடம் வேணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஏன்னால் நீங்கள் எத்தனை பேர் வரீங்க என்னங்க வடக்கு பார்த்து வாசல் படியா ஆ சரிங்க வடக்கு பார்த்துன்னா இருக்குது வடக்கு பார்த்துனா நிறையா இருக்குது நீங்கள் அதில் வந்து பாருங்க வடக்கு பார்த்து வாசல் பார்த்துட்டு அதில் ரெண்டு மனை வேணுன்ன கேட்டுருக்குறீங்க ஒரு மனைக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாலு சதுரடி வரும் அப்போது வந்து நாலாயிரத்தி எண்நூறு சதுரடி வரணும் அப்டி ஃபஸ்ட்டில் வரிசைய லைனை வாங்கிக்கிறீங்களா அப்படியே ஃபுல்லா ரெண்டு மள் ஆ அப்படியே ஒன்றாவே வாங்கிற மாதிரி வாங்கிக்கிறங்களா ஆ சரி சரிங்க ஒருத்தர் பேயர்லே பதி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களா ஆ இல்லை இல்லை லேவுட்டு பி உங்களுக்கு எல்லாமே லேவுட்டு தான் இடம் எல்லாமே அந்த பிளான் ப்ரூப்பு உங்களுக்கு அந்த தாய் பத்திரோம் அ இதெல்லாம் இருக்கற பார்த்தீங்கங்களன்னா அது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம் அந்த தாய்ப் பத்திரத்துலேருந்து அந்த பே லேவுட்டுடோடய அந்த காப்பி ஜெராக்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று கொடுத்துருவோம் அதை என்ன நம்பர் நீங்கள் வாங்கிறீங்க அந்த எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதனால் நீங்கள் அதை என்னா பார்த்துக்கட்டு நீங்கள் வந்து பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அதுக்கு அட்வான்ஸ் பண்ணியிருங்க ஆ ஆ வீட்டில் கேட்டு நீங்கள் எத்தனை பேர் வரீங்க நீங்கள் ஆ சரி அப்போ நான் கார் அனுபிச்சுவுடுறேன் நீங்கள் வந்துருங்க ஆ சரி ஆ ஓகே சரி ஓகே தானே